நான் பணிப்புரிகிற இடத்துல வந்து சண்டை ஏதாவது வந்துச்சு அப்படின்னா என் மேல் தப்பில்லை அப்படின்னா நான் வந்து அதிகமாக தான் பேசுவேன் அதே இது வந்து அவங்களுக்கு அவங்க வந்து கத்திப் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா நான் அமைதியாக இருப்பேன் ஏன்னால் வந்து நான் பேசும் போது அவங்களும் அவங்க பேசுவது வந்து நான் கேட்டுகிட்டுருக்கும்போது அமைதியாக இருப்பேன் இல்லை அவங்க அமைதியாயிட்டாங்கன்னால் நான் கத்திப் பேச ஆரமிச்சுருவேன் என் மேல் தி தப்பு இருக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேன் எந்த சண்டையும் வராத அளவுக்கு நான் நடந்துக்கிடுவேன் சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து அமைதியாகவே அதை ஹேண்டில் பண்ணிடுவேன் அமைதியாகவே இந்த பிரச்சினைய எந்த அளவுக்கு முடிக்க முடியுமோ அந்த அளவு முடிச்சுக்கிடுவேன் அவ்வளதான்